ஹலோ வணக்கம் சார் நான் கிருஷ்ணகிரி வஹாம் நகர்லேருந்து பேசுகிறேன் நான் வந்துட்டு ஸ்விகில ஆர்ட்ரு பண்ணும்போது என்னுடைய ஃபோன்பேலேருந்து அதோட பேமெண்ட் போகிற மாதிரி செட் செஞ்சு வச்சுருந்தேன் சம்டைம்ஸ் என்னோட பேமெண்ட் வந்துட்டு பேமெண்ட் பேலன்ஸ் அதில் சஃபிசியண்ட்டா இல்லாததுனால் என்னால் ஆர்ட்ரை புக் பண்ண முடியுறதில்ல அதனால் நான் வந்துட்டு என்னோடய அந்த ஆட்டோ பேமெண்ட் சிஸ்டம் வந்துட்டு கேன்சல் பண்ணணுன்னு ரெக்வொஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னால் சம்டைம்ஸ்ஸு என்னோடய சஃபிசியண்ட் பேலன்ஸ் இல்லாததுனால் என்னால் வந்துட்டு என்னோடய அந்த ஸ்விகி ஆப்பில் வந்துட்டு ஆர்டர் செய்து என்னால் ஃபுட்டு டைமுக்கு டெலிவரி என்னால் எடுக்க முடியல அதனால் எனக்கு வந்துட்டு சிஓடி அதாவது கேஷ் ஆன் டெலிவரி மூலம் கூட என்னுடைய ஆர்டர்களை பதிவிட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பேடிஎம்மிலிருந்து சாரி ஃபோன்பேலேருந்து டேரெக்டா அமௌண்கிட்ட வந்துட்டு எடுத்துக்காமல் எனக்கு சிஓடி என்கிற கேஷ் ஆன் டெலிவரியின் மூலம் கூட என்னுடைய ஆடருக்கு பணம் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி